ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் சார் ஆமாம்ங்க சார் பிரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் நான் ரெட்டி ம் சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே சார் என்ன என்ன சார் மார்க்கு ரிசல்ட்டு வந்துருச்சு என்ன மார்க் சார் ஃபோர் ஃபிஃப்ட்டி எடுத்துயிருக்காரா என்ன குரூப் வேணும் ஆமாம்ங்களா சார் எங்கே டென்த்து கம்ப்ளீட் பண்ணார் சார் சார் எந்த ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணார் ஆமாம்ங்களா சரிங்க சார் இங்கே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் எண்ட்ரென்ஸ் இல்லைங்க சார் இங்கே ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சின்னா மார்க்ஸ் எண்ட்ரென்ஸ் இல்லைங்க சார் எண்ட்ரென்ஸ் இல்லைங்க சார் கிடையாது ஃபீஸு டிஸ்கவுண்ட் இருக்குங்க சார் நீங்கள் மார்க் ஷீட்டில் கட் ஆஃப் என்ன வந்துயிருக்கு ஆமாம்ங்களா இருக்கு சார் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் வாங்க நீங்கள் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடியுதோ டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க சார் எந்த ஏரியாங்க சார் நீங்கள் ம் ஆ இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு ஆ இருக்குங்க பக்கத்துல தான் சார் வெளியிலே டிராப் பண்ணிட்லாம் ஒன்று பிரச்சனல்லை பஸ்ஸுலே கம்மிதான் ஃபீஸு பார்த்து பண்ணிக்கிலாம் சார் வாங்க சார் வந்து விசிட் பண்ணுங்கள் சார் ஸ்கூலுக்கு ம் வேறு ஏதா டவுட் சார் ம் ஆ ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஆ